நம்ப இந்தியாவில் பார்க்க வேண்டிய மாநிலம் அப்படின்னு சொன்னால் தமிழ்நாடு பார்க்கணும் மற்ற எல்லாமே பிற மாநிலங்களும் பார்க்கணுன்ற ஆசை நிறைய இருக்குது நம்ம மாநிலத்தில் உள்ளதே நம்ம நம்ம முதலில் தெரிஞ்சிக்கணும் அது தான் முக்கியம் மற்ற மாநிலங்களில் நம்ம போய் தெரிஞ்சிக்கணும் அப்படிங்கிறத விட நம்ம மாநிலங்களில் எது எது இம்பார்டெண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சிக்கணுகின்றதுல எனக்கு ரொம்ப ஆசை அந்த வகையில் பார்க்கப் போனோன்னா இப்போ நியூ பார்லிமெண்ட்டு மே டொண்ட்டி எயிட்டு மோடி அவர்கள் திறந்து வச்சிருக்காங்க நம்ம பிரதமர் மோடி அந்த பார்லிமெண்ட்டில் உள்ள செங்கோல் அந்த லோக்சபா ராஜசபா அதில் உள்ள உறுப்பினர்கள் அங்கே அந்த அந்த பார்லிமெண்ட்டுக்கு உள்ளக்கு எப்படியெல்லாம் அவங்களுடைய ப்ளேஸஸ் இருக்கும் அந்த செங்கோல் வந்து எந்த சபையில் இருக்குது மேல் மக்களவை மாநிலவை லோக்சபா ராஜசபா அந்த இதில் எந்த இடத்தில் இருக்கும் அந்த செங்கோல் என்ன மாதிரியான டிசைனிங்கில் இருக்கும் அதை வடிவமைத்தது ஆது என்ன காரணத்துனால் வந்தது அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சிக்கணும் அது அங்கே போய் நேராக பார்த்து அங்கே உள்ளவங்கள் கிட்ட தெரிஞ்சிக்கணும் அப்படின்றது ஆசை இப்போ ரீசென்ட்டாக மே டொண்டி எயிட் இந்த பார்லிமெண்ட்டை பார்க்கணுன்றது ரொம்ப ரொம்ப எனக்கு ஆசை வாய்ப்பு கிடைச்சா டெல்லியில் போயி இந்த பார்லிமெண்டு சென்னைப் போகணும் சென்னையில் போயிட்டு அதையும் பார்த்துட்டு வரணும் நிறைய ஆசைகள் இருக்குது இதில் பார்லிமெண்ட்டு நியூ பார்லிமெண்ட்டை பார்க்கணுன்றது ரொம்ப நாள் இப்போ கொஞ்ச நாளாக ஆசைகள் இருக்குது ரொம்ப நாளாக நம்ம நம்ம மாநிலத்தில் உள்ள எல்லாத்தையுமே தெரிஞ்சிக்கணும் அப்படினு நம்ப மாநிலத்தினுடைய விலங்குகள் பறவைகள் பூங்காக்கள் முக்கியமான வழித்தடங்கள் ரயில்வே போக்குவரத்து இதெல்லாமே பார்க்கணும் அப்படின்றது ஒரு ஆசை ஒரு ஒன் மந்த்து டூர் மாதிரி கிளம்பி போயிட்டு இந்த ப்ளேஸஸ் எல்லாமே பார்க்கணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஆசை நம்ம தமிழ்நாடு மாநிலத்தில் எல்லாமே சிறப்பு தான் இப்போ பார்த்தோம்னா நெல்லுக்குத் தஞ்சை தலையாட்டி பொம்மைக்கு தஞ்சை கோவில்களின் நகரமும் அப்படின்னு பார்த்தோம்னா காஞ்சி மதுரை வந்து மதுரை எப்படின்பது கோவில் நகரமாகவும் கோவில்களின் நகரம் அப்படின்றது காஞ்சிபுரமாகவும் இருக்குது மாமல்லபுரம் அதுக்கப்புறம் கன்னியாகுமரி சிலை அறிஞர் அண்ணா அவர்களின் இருந்த அந்த இடங்கள் நம்ம குஜராத்தில் நம்ம காந்தியடிகளை அடக்கம் பண்ண அந்த இடத்தப் பார்க்கணும் ஷாஜகான் மும்தாஜ் அவங்களுடைய இதுலாம் பார்க்கணும் இது மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஏதாவது ஒரு ஒவ்வொரு மாநிலங்கள்லேயும் ஏதோ ஒன்று பார்க்கணுன்ற ஆசைகள் இருக்குது அதில் நம்ம ஸ்டேட்டில் உள்ளதை முதலில் எல்லாத்தையும் பார்த்துர்ணும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்னா சில இடங்களில் ஒரு இடம் நம்ப நியூ பார்லிமெண்ட்டு மற்ற இடங்கள் அப்படின்னு சொல்லிப் பார்த்தோம்னா சிவகங்கை கீழடியில் உள்ளே அகழாராய்ச்சி கங்கை கொண்ட சோழபுரத்தில் உள்ள அந்த இது இப்போ போட்ட அகழ்வாராய்ச்சி அப்புறம் கீழடி பேமஸாக போயிட்டுருக்குது அந்த இடம் ஆல்ரெடி போய் பார்க்கணும் இதெல்லாம் தான் முக்கியமான ப்ளேஸஸ் இருக்குது எல்லாத்தையுமே பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சிது அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் இதெல்லாம் பார்க்கணும்